எனக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சின்ன வயசில் இருந்தே அந்த கிட்டார் வாசிக்கிறது அப்படினா எனக்கு அது மேலே ஒரு ஒரு ஆர்வம் அதனால எங்கள் நான் நான் படித்த ஸ்கூலும் சரி இல்லை மற்ற எங்கேயாவது இந்த மாதிரி போட்டி எதுனால் வந்தாலுமே இந்த மாதிரி நான் கிட்டார் வாசிக்கிறதுக்கு வந்து நான் போவேன் ஒரு பாடல் இருக்குதுன்னா அதில் எந்த மாதிரியான இசை வந்து நம்ம கிட்டாரில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படினு நான் யோசித்து அந்த மாதிரியான இசை வந்து நான் கிட்டாரில் வந்துட்டு கொடுப்பேன் கிட்டாரில் வந்து இது வந்து எதனால் உருவாக்கப்பட்டது அப்படினு பார்த்தீங்கன்னா வுட்டுல அதாவது மரம் மரம் இருக்குது இல்லையா அந்த மரத்தில் வந்து செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து கிட்டார் இதில் வந்து சாரம்னு சொல்லுவாங்க மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சாரம் இருக்கும் அந்த ஆறு சாரத்தை வச்சு தான் அந்த மாதிரியான இசை வந்து நம்ம இதில் எழுப்ப முடியும் இந்த மாதிரி கிட்டாரை வந்து நம்ம பயன்படுத்தி வெவ்வேறு வகையான இசையை வந்து நம்ம கிட்டார்னால் கொண்டு வரலாம் மேலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டார் யூஸ் பண்ணுறனால கிட்டார் வாசிக்கிறனால் ஒரு நம்மளோட மனநிலை வந்து மாறுறது நம்மளாலலே பார்க்க முடியும் நம்ம ஏதோ ஒரு சோகமாகவோ இல்லை ஏதோ ஒரு இதால் நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படினா இந்த மாதிரியான இசையெல்லாம் வந்து கேட்க போ கேட்கும் போது நம்ம நம்ம மனது வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி பெரும் சரிங்களா அதனால எனக்கு வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு சோகமோ அந்த மாதிரி எதனால் இருந்தாலுமே நான் வந்து கிட்டார் தான் அதிகமாக வாசிப்பேன் எனக்கு என்னோட ஆர்வமும் அது தான் கிட்டார் வந்து நிறைய இடங்கள்ல போய் இந்த மாதிரி கிட்டார் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதே மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் போய் நான் வந்து கிட்டாரெலாம் வாசிச்சுருக்கேன் நிறைய பரிசும் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கிட்டார் வாசித்தும் எனக்கு எதனால் இந்த மாதிரி ஆர்வம் வந்துச்சுன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கிட்டார் வந்து வாசிப்பாங்க நம்மளும் அந்த மாதிரி வாசிக்கணும் அந்த இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் நானும் அந்த மாதிரி வாசிக்கணும் அப்படினு எனக்கு தோணுச்சு அதனால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிட்டார் வாசித்து வாசித்து பழகினேன் அதே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே என்னோட இதாகவே மாறிடுச்சி கிட்டார் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே நிறைய இடங்கள்ல போய் நான் கிட்டார் வாசிச்சுருக்கேன் அதனால பரிசு பொருள் பொருட்களும் நான் நிறையா வாங்கியிருக்கேன்